ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சார் யார் ஆ சார் எங்கேயிருந்து பேசுகிறீங்க ஆ எதுக்கு கூப்பிட்ருக்கீங்க ஆ ஆமாம் நான் இது ஏதோ நகை காணலைன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அது எதுவும் வந்துருக்கா சார் எப்படி அதை பற்றி எதுவும் டீட்டைல் தெரிஞ்சுதா ஆ அப்படிங்களா சார் நான் எப்போ சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நீங்கள் அதுக்கு ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்கலையே சார் நானும் அலைஞ்சு அலைஞ்சு பார்த்து தான் நானும் போ சரின்னு சொல்லிவிட்டு விட்டுவிட்டேன் சார் அதனால் தான் நான் இப்போது கால் ஆ அப்படிங்களா சார் அட்ரெஸ்லாம் கரெக்டாக நோட் பண்ணியிருக்கீங்களா சார் ஆ ஆ சரிங்க சார் நான் அட்ரெஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறீங்களா ஆ ஆதிலக்ஷ்மி சன் ஆ ஆதிலக்ஷ்மி அப்பா பேர் மாயாண்டி ஆ அம்பாசமுத்திரம் மன்னார்கோவில் வாகைக்குளம் சார் ஆ இங்கே வந்துவிட்டு ஆ சரிங்க சார் அம்பாசமுத்திரம் வந்துவிட்டு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன் அதுப்படி வாங்க சார் ஆ ஓகே சார்